ஈரோடு மாவட்டத்திலனா பெரும்பள்ளம் அணை வந்து அது நிரம்புனதுனால சுமார் எழுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து தண்ணியில மூழ்கிடுச்சு அப்போ மக்களோட இயல்பு நிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அவங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியாமல் சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்கள் அதுக்கப்புறோம் வந்துட்டு அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல இப்போ வரைக்குமே நிறைய பக்கம் மழை வந்து வீடுகளுக்குள்ளேலாம் தண்ணி வர நிலம தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் தண்ணியில மூழ்கிடுது இந்த பயிர் பயிரு சாகுபடி காலத்தில் நிறையா மழை பெய்யறதனால பருவமழை மாற்றத்தினாலையும் நிறைய தண்ணி வரதனால விவசாயம் கூட பாதிக்கப்படுது அதுக்கான பயிர்களுக்கான எந்த காப்பீடும் அந்த மாதிரி எதுவுமே அரசு கொடுக்காததான் இருக்குது